வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறது இப்போ மட்டும் நம்ம வந்து இளைஞர்கள் சந்திக்கக் கூடிய பிரச்சனையே கெடையவே கிடையாது அது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக வேலையில்லாத் திண்டாட்டம் அப்படின்ற ஒரு நிலம தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கான வேலைய கொடுக்க முடியாம போயிட்டுருக்கு அதிகமாக ஒரு வருஷத்துக்கு நம்ம எதிர்பாக்கறதை விட அதிகமான இளைஞர்கள் வந்து படிச்சிகிட்டு வெளில வராங்க அவங்களுக்கான வேலையை நம்மளால் கொடுக்க முடியாமல் போகுது இன்னும் சரியாக கவனிக்கப்படாத சில வகை வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறைக்காக வந்து சில பகுதிகளை நம்ம பிரிக்கலாம் வ விளையாட்டுத் துறைக்காக நம்ம வந்து சில வேலையாட்கள் நம்ம வந்து சில இளைஞர்களை வந்து வேலைக்கு அமர்த்தலாம் கவுர்மெண்ட் அமர்த்தலாம் அப்புறம் சுற்றுலாத்து எனக்கு தெரிஞ்சு சுற்றுலாத்துறையும் அந்த விளையாட்டுத்துறைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசு என்ன செய்ய வேண்டும்னா இப்போ நிறைய இன்டஸ்ட்ரீஸ் நிறைய ஃபேக்ட்ரீஸை வந்து அரசாங்கம் கொடுத்துச்சுன்னா நிறைய தொழிலாளர்களை நம்ம வந்து பயன்படுத்தி ஒரு வருஷத்துக்கு தேவையான இளைஞர்களை வந்து அந்த இன்டஸ்ட்ரீயில இந்த ஃபேக்ட்ரீயில வந்து நம்ம வேலை செய்ய வச்சு அந்த வேலையில்லா திண்டாட்டம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம கொஞ்ச கொஞ்சமாக மெல்ல மெல்ல குறைக்கலாம் நம்மளோட மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபேக்ட்ரீயாவது நம்ம வந்து வச்சிருந்தா வே வேலையில்லா திண்டாட்டம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் வருங்காலத்தில் மாற்றலாம்